இப்போது பண்டிகையில் சமைக்கிற உணவுகள் என்னன்னன்னா இப்போ வந்து லட்டு ஜிலேபி மிக்சரு இன்னமாரி இட்லி பிரியாணி தோசை புளி சாப்பாடு எலுமிச்சை சாப்பாடு குலோப்ஜாமுன் நாண் சப்பாத்தி பூரி அவலு குலோப்ஜாம் பொங்கல் வடைகறி இன்னமாதிரிலாம் பண்டிகையில் இப்போது சமைக்கிறாங்கங்க